ஹலோ ஆ கேக்குதும்மா கேக்குதும்மா சொல்லுங்கள் எங்கே மிஸ் பண்ணிங்க ஐடி கார்டு ரொம்ப முக்கியம்மா உன்னோட கார்டு வச்சி வேறு யார் வேண்னாலும் அதை எ யூஸ் பண்ணுவாங்க அதனால் ஐடி கார்டை ரொம்ப கேர்ஃபுலாக வச்சிக்கணும் சரி தேடி பார்த்தா எடுத்தாலும் வச்சிக்கங்க நீங்கள் இன்னொன்னா புது கார்டு வேணும்ன்னா நீங்கள் ஆபீஸில் போயிட்டு எழுதி கொடுத்து நீங்கள் வாய்ங்க்கலாம் சரி பார்க்குலாமா உங்கள் ஹெச்ஓடியை போய்ப் பாருங்கள் ஹெச்ஓடிக்கிட்டே நான் பேசுகிறேன் அப்படியா சரி நான் அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் ஆ கொடுத்துருமா அப்புறோம் இதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஸ்லிப் வாய்ங்க்கோ எண்ட்ரன்ஸ் ஸ்லிப் வாய்ங்க்கோ வாய்ங்க்கிட்டு நீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலா ஒன்று ரெண் நாளில் கண்டுப் புடிச்சா எடுத்துகிட்டு வா கார்டை அதர் வைய்ஸ் நீ புது கார்டுக்கு அப்ளை பண்ணி வாய்ங்க்கோ ஓகேவா ஆ புதுசாக அப்ளை பண்ணலா உன்னோட இது என்ன கிளாஸு டேட்டு அட்மிஷன் நம்பர் எல்லாக் கொடுத்தின்னா அவங்க புது கார்டு உனக்கு போட்டுக் கொடுத்துருவாங்க ஓகே ஆ ஒன் வீக்காவும் ஓன் வீக்காக இப்போ ஹெச்ஓடிக்கிட்டே சொல்லி போய்ட்டு பாஸ் வாய்ங்க்கோ கேட் பாஸ் வாய்ங்க்கோ அது வந்து அவங்க சையின் பண்ணிக் கொடுப்பாங்க அதை வச்சி நீ லபுக்கு போயிக்கலா கேட்டில் உள்ளே வந்துக்கலாம் ஓகே